நான் வந்து டைனிங் டேபிள் டைனிங் டேபிள்தான் வாங்குனன் எதனால அப்படினா எங் மாமியார் மாமனார் வந்து ரொம்ப வயசானதனால அவங்களால கீழே உக்காந்து எழ முடியிறது இல்லை அவ்வளோ சீக்கரமாக அப்படின்றதுனால ஒருத்தரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் அவங்களால உக்காந்து எழ முடியுது அப்படின்றதுனால சரி ஓகே இவங்களுக்காகவாது கண்டிப்பாக நம்ப வந்து டைனிங் டேபிள் வாங்கியே ஆகணும் அப்போதான் அவங்களால கம்ஃபார்ட்டபுளாக உக்காந்து சாப்பிட முடியும் எந்த ஒரு யாரோட ஹெல்பும் இல்லாமல் எழுந்து உக்காந்து அவங்களாவே சாப்பிடமுடியும் ப்ளஸ் எனக்கும் எடுத்துகிட்டு வந்து கிட்சனில் இருந்து எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக சர்வ் பண்ணவும் முடியும் இதே கீழே உட்காந்துட்டுருந்தாங்கன்னா நானும் குனிஞ்சு போட்டு எழுந்து போறத்துக்குள்ளே விடிஞ்சிடும் அதனால் டைனிங் டேபிள் வாங்கியே ஆகணும்ன்ற ஒரு முடிவில இருந்துகிட்டு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு சத்யாவுக்கு போனோம் எங்களுக்கு வந்து ஓகே குவாலிட்டி ஓகே நல்லா இருந்தது பட் வந்து பட்ஜெட்டு எங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லாததுனால் நெஸ்ட்டு வந்து இன்னொரு கடை கிரியாஸ்க்கு போய்ருந்தோம் அங்கேயும் பார்த்தோம் பட் வந்து அங்கே குவாலிட்டி நல்லா இல்லை ரேட் கம்மியாக இருந்தது பட் குவாலிட்டி நல்லா இல்லை அதனால சரி ஓகே இன்னோ ஒரு ஒரு நால்லஞ்சு கடை ஏறி இறங்குனாதான் நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்குறத்துனால இன்னும் நால்லஞ்சு கடை ஏறி இறங்கினோம் அப்போயே எந்த ஒரு நல்ல குவாலிட்டியும் சரி எங்கள் எங்களோட பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரியும் சரி எதுவுமே கிடைக்கவே இல்லை அப்புறமா தான் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க காமதேனுவுக்கு போங்க அங்கே வந்து பர்னிச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம பட்ஜெட்க்கு ஏற்றமாதிரியும் கிடைக்கும் அப்புறம் வந்து இப்போ ஆடின்றதுனால் ஆடி தள்ளுபடி வேறு இருந்ததுனால் அமௌண்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது நம்ம நம்மளோட பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரியும் இருந்துது ப்ளஸ் வந்து அந்த பர்னிச்சர்ஸும் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருந்துது அதுக்கு அப்புறம் போய் பார்த்தோம் எங்களுக்கும் பிடிச்சி இருந்துது நாங்கள் வந்து வுடனில்தான் பார்த்துட்டுருந்தோம் நிறையா கடைகளை பார்த்தோம் ஃபுல்லாக கிளாஸ்லதான் இருந்துது இங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஓகே இது எல்லாம் பார்க்க சாடிஸ்பக்சனாக இருந்துது அதுக்கு அப்புறம் எங்களோட பட்ஜெட்க்கு எது தகுந்ததாக வருதோ அது வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால தேடிகிட்டு இருந்தோம் எங்களுக்குக்காக ஒன்று கரெட்டாக இருந்துது எங்களோட ஃபேமிலி ஒரு ஆறு பேர் உக்காந்து சாப்பிட்றமாரி நல்லா இருந்துது அது பார்த்து சூஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை பிட் பண்ணி போட்டு அதுக்கு அப்பறம் எங்கள் மாமியார் மாமனாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பா நம்பளுக்காக பரவாயில்ல இதுலாம் வாங்கிகிட்டு வந்து போட்யிருக்காங்க அதுக்கு அப்புறம் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக உக்காந்து சாப் சாப்பிறத்துக்கு வந்து ஈஸியாகவும் இருந்துது ப்ளஸ் யாரோடும் ஹெல்பும் அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை என் என்னோட எனக்கும் வந்து ப்ளஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது சர்வ் பண்ணுறத்துக்கு குனிஞ்சு வேண்டாம் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு போறமாதிரி இருந்துது